எழுதும் எழுதுறதுப்போது முன்னாடியே நம்ம வந்து நம்ம எழுதுறத்துக்கான இடம் எது எந்த மாதிரி எழுதணும் எத்தனை பேஜு எழுதுகிறோம் எந்த பென்சிலில் எந்த பேனாவில் எழுதணும் நம்ம வந்து முன்னாடியே எடுத்து வச்சிக்கிட்டு அதுக்குத் தகுந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எழுத ஆரமிச்சால் தான் அந்த ஏ அந்த எழுத்துற எழுதுகிறதுன்றது மிக சரியாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம எழுதிகிட்ருக்கறப்ப திடீர்னு ஒரு பாட்டு பாடுவாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அந்த டைமில் வந்து நம்ம எழுதுகிறது தடைப்படும் அதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்மளுக்கு தேவையான இடத்துல தேவையான பொருட்களோடு தேவையான டைமிங்கில் எழுத ஆரமிச்சோம்னால் அந்த எழுத்துன்றது எழுத்துன்றதைதான் அந்த எழுதுகிற மெட்டீ அந்த மெட்டீரியலில் சரியாக இருக்கும் சரிங்களா இப்போ டைரி எழுதுகிறாங்க ஒரு சிலர் வந்து டைரி எழுதுவாங்க டைரி எழுதுகிறது நல்ல பழக்கம் தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்டனான்ஸ் அதாவது ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை நம்ம வந்து டைரியில் எழுதுகிறன்றது என்னை பொறுத்த வரையும் ஒரு தனி நபரோடைய சுதந்திரத்த அது தனிப்பட்ட முறையில் அது பிரச்சனைகளாக ஏற்படுத்தும் இன் கேஸ் நான் எதிர்காலத்தில் சொல்கிறேன் எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றத என்னோடைய கருத்து டைரி எழுதுவாங்க ஒரு சிலர் எழுதுவாங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஃப்யூச்சர் என்ன போகிறான் அவன் அதாவது கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே எழுதுவாங்க அது எழுதுகிறதுன்றது அவுங்கவங்க விருப்பம் டைரி எழுதுகிறது நல்ல ஒரு பழக்கம் தான் நானும் சொல்லுவேன் எழுதுகிறது வந்து நிறையா இடத்துல எழுதலாம் கீழே உட்காந்து எழுதுவாங்க டேபிள் மேலே வச்சி எழுதுவாங்க படுத்துகிட்டு எழுதுவாங்க இதெல்லாம் வந்து எழுதுகிறதுனுடைய முறைகள் தான் ஆனால் எழுத்துறதுன்றது நம்ம அடுத்தவங்களுக்கு புரியணும் எழுதலாம் எப்படி வேணால் எழுதலாம் அதாவது பேனாவில் பென்சிலில் எப்படி வேணால் எழுதலாம் எழுத்து வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் தான் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் வரும் எழுதுகிறதே வந்து கசமுசா அப்படின்ற மாதிரி எழுதுகிறதே வந்து ஒரு கோழி கிறுக்கற மாதிரி எழுதினோம் அப்படின்றப்ப படிக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வராது ஒரு ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் அவர் என்ன பண்றாருன்னால் ஒரு மாணவன் எழுதுனத வந்து மதிப்பெண் போடுறப்ப அவர் ஆசிரியருக்கு அந்த மாணவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் தான் அவர் மா மதிப்பெண்றது சரியாக அவர் மதிப்பெண் சரியாக போடுவார் இல்லை அப்படின்றப்ப மதிப்பெண்ணை வந்து அவர் கொறைச்சிருவாரு அது சரியாக இருந்தாலும் அவருக்கு அவர் என்ன எழு அந்த மாணவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்றது விளங்காதப்போ அந்த மாணவனுக்கு மதிப்பெண் அவர் ஆசிரியர் குறைக்கிறதுன்றது இயல்பான நிகழ்வு தான்